ஹலோ நான் திருப்பூர் மாவட்டத்துலந்து பேசுறேன் எனக்கு பிடிச்ச விளையாட்ன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட்ணுன் ரொம்ப ஆசை பட்டு இருந்தா எனக்கு என்னால் எனக்கு விளாட எனக்கு வயசு இல்லை எனக்கு வந்து எனக்கு கிரிக்கெட்டை பார்க்கறக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரிக்கெட்டில் வர அந்த ப்ளேயர்ஸ் எல்லாம் அந்த ப ப கிரிக்கெட் பண்ணுற விளாட்றது அத எல்லாம் நம்ம பார்க்கறது வந்து கொஞ்சம் புது எக்ஸ்பிரியன்ஸாக இருக்கும் அதுவும் ஸ்டேடியம்லலாம் போய் பார்த்தமுன்னா அந்த கிரிக்கெட் வந்து ரொம்ப விரும்பி நம்மளும் விளையாட்ணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும் எங்கே இப்போ வந்து எந்த ஒ இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் கிடையாது பட் நான் அந்த நியூஸ் சேனலல்லாம் பார்ப்பேன் கிரிக்கெட் எல்லாம் விளாடம்போது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பேட்டிங் தான் பேட்டிங் வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அதில் இறங்கி விளாட்ணும் அப்படிங்குற ஒரு ஆசை இருந்துது அந்த ஆசையில் நான் விளாட்ணும் விளாட்ணுன் எனக்கு ஒரு ஆசை ஆனால் வெ விளாடுவேன் கிரிக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் இந்த பவுலிங் போட்றது ஃபீல்ட்ரஸ்ஸு அது எல்லாம் இருக்கிறதனால வெளியே வெளியிருந்து பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த விளையாட்ல வந்து அதில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எல்லாம் க அது எல்லாம் க ரொம்ப கண்டிப்பாக அதே அதே தான் ஃபாலோ பண்ணுறமாரி இருக்கும் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹானஸ்ட்டான ஃபைனலிஸ்ட் கேம் தான் அதை வந்து கொஞ்சம் கண்டிப்போட தான் விளாடுவாங்க ஏன்னா அதில் அது இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணி இந்த பவுலர்ஸ் எல்லாம் விளாடம்போது அந்த ப பாலில் வந்து சைனிங்காக இருக்குறது ரஃப்பாக இருக்கிறதுங்காட்டி தன்னோட கையில் எதாவது ஒரு கனமான பொருளில் வச்சு அந்த பாலில் தேய்ச்சு நல்லா க்ரிப் பண்ணி அந்த பவுலர்ஸை வேணுக்குன்னே ரொம்ப அதிவேகத்தில் வீசி அது எல்லாம் பண்ணிட் இருப்பாங்க அது எல்லாம் தவிர்க்கறக்குன்னா அந்த கேமரான்னு ஒன்று வந்துச்சு அந்த கேமராவை பொருத்தி வச்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கனு எல்லாத்தையும் ரெகார்ட் பண்ணி அவங்க எதாவது தப்பு பண்ணி இருந்தாங்கன்னா அந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணி விடுவாங்க அந்த அளவுக்கு இப்புட் எல்லாம் அந்த கிரிக்கெட் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது ஏன்னா போன இதுல எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சி விட்டாங்கன்னா எங்களுக்கு அப்பல்லாம் ஒன்றும் தெரியல இப்போ அந்த கேமரான்னு ஒன்று வந்ததுங்காட்டி தான் அந்த கே கே கேட்சவுட் பண்ணி எங்களுக்கு காட்டுறாங்க இந்த இத எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஓ இப்படிதான் நடக்குது எல்லாம் இடத்துலையும் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கிரிக்கெட் பொருத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டு எனக்கு அந்த கேம்மில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த பேட்ஸ்மேனோட பின்னாடி நிற்கிற அந்த கீப்பர் தான் ஏன்னா அந்த பவுலர் வந்து எவ்வளோ வேகத்தில் எறிஞ்சாலும் அந்த பேட்ஸ்மேன் விட்டுட்டாங்கன்னா அது பின்னாடி போய் அந்த பவுலர் பிடிக்கணும் அந்த பவுலர் பிடிக்க அந்த பாலை அந்த பவுலர் பிடிக்கிம்போது அவர் கையில் கிளவுஸ் போட்லையின்னா அந்த கை வந்து ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப இது ஸ்டேஜிக்கு போயிருவார் அதனாலதான் இந்த பவுலர் கையில் கேட்ச் போட்டு கேப் போட் இருக்காங்க கையில் கிளவுஸ் போட்ருக்குறாகாங்க அந்த கிளவுஸ் போட்டு பிடிச்சி அது எல்லாம் பண்ணி அந்த கேமராவில் எடுத்து காட்றது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அந்த கே விளாட்டுகளும் அந்த கிரிக்கெட்டில் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் நான் வெளியே இருந்து பார்க்கும்போது கேமராவில் இருந்து பார்க்கும்போதலாம் வீட்லல்லாம் நான் நல்லா கத்திகத்தி பாப் பார்ப்பேன் அதுவும் இப்போ ரீசன்டாக அந்த ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் வந்துச்சு அதில் வந்து விளையாடி ஜெயிச்சு ஜெயிச்சி விட்டாங்க அதில் வந்து எதிர் டீமால் ஒருத்தன் கப்பை வச்சு காலில் வச்சு விட்காந்துட்ருந்தாரு அது எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவா இல்ல அடுத்த டைம் வந்து இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் இதனால எனக்கு அந்த கிரிக்கெட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னு தெரியல இதுதான் அந்த ரீசன் அவ்வளவு